அண்ணா உங்கள் கடையில் வாங்கின ஃபிரிட்ஜ் வந்து நல்லா இருந்துச்சு நா நாலஞ்சு கடையில் சே அங்கங்கே பார்த்தோம் ஆனால் அதைவிட உங்கள் கடையில் வந்து சிறப்பாக இருந்துச்சு அந்த ஃபிரிட்ஜ் வந்து எங்கள் வீட்டில ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் பக்கம் இருக்குறவங்கள்லாம் நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது அது வந்து நல்லா வந்து பார்த்தா லுக்காக இருக்குது நாங்கள் வேற கடையில் விட ரேட் வந்து இது குறைவாக இருக்குது ஃபிரிட்ஜ் வந்து அதுவந்து பாத்தால் வந்து ல அழகாக இருக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க வீட்டுக்கு வர ஃப்ரண்ட்ஸுங்க அப்புறம் வந்து சொந்தபந்தம் பூராக அத்தனி பேரும் வந்து ஃபிரிட்ஜ்ஜு ரொம்ப நல்லாருக்குது எந்த கடையில் வாங்குனீங்கள் கடையில் வாங்கினேன்றாங்க நானும் நாலு பேரை விசாரிச்சு தான் அந்த கடையில் வாங்கலாம் சொல்லி விட்டேன் இது இந்த கடையில் வாங்குறதுக்கு என் ஃப்ரண்ட் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் இந்த கடையில் நல்லாருக்குது பொருள் தரமாக இருக்கும் ரொம்ப வந்து கேரன்ட்டியாக இருக்கும்று சொன்னாங்கள் அதனால் வந்து அவங்க கடையில் ஃபிரிட்ஜ் வாங்குனதில் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோசம் ஆச்சு அப்புறம் எங்கள் எங்கள் வீட்டில இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பூராக ஃபிரிட்ஜ் வந்து எந்த கடையில் வாங்குனீங்கள் எந்த கேட்டுன்னு இருக்குறாங்க நான் வந்து இது மாதிரி இதுப்பா இந்த கிருஷ்ணகிரி இது இந்த கடையில்தான் வாங்கினேன் நாங்கள் சொல்லிருக்குறோம் ஃபிரிட்ஜ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேற கடையில் விட இது இவங்க கடையில் வாங்கினது ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வந்து என் ஃப்ரண்டுகளுக்கு எல்லாருக்குமே நான் வந்து இந்த இந்த இந்த கடையில் வாங்க சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நான்